ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒம்பது பதினொன்னு ரெண்டாயிரத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தியொன்னு